தமிழ் கலாச்சாரத்தின் முக்கியமான அடையாளமாக திகழ்கின்றது ஒன்று தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் இது நம் வரலாற்று முப்பாட்டன் தலைவர்களுள் ஒருவரான ராஜராஜ சோழன் கட்டிய மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில்ன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து ஒரு விருந்துக்காக இன்னொரு அரசரோடய மாளிகைக்கு சென்றிருந்தார் அப்போது அங்கே அவர் கட்டியிருந்த ஒரு மா கோவில் பார்த்து பிரமிப்படைஞ்சு நம்பளும் இதைப் போல் ஒரு பெரிய கோவில் கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு திரும்பினாரு அதுனேலேருந்து கோவிலோடய வேலையை ஆரம்மிச்சாரு கோவிலோடய சுற்றுப்புறங்கள் சுற்று சுவுருகள் அப்புறம் வந்து முன் வாயில் மூன்று வாயில்களை கடந்து தான் கோயிலோடய நந்தி மண்டபம் இருக்கும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து நம்ப இறைவன் சே சிவபெருமான் வீற்றிருக்கற மாதிரி அமைச்சிருப்பாரு அங்கே அந்த கோவிலில் உள்ள நந்தியானது ஒரே கல்லால் செய்யப்பட்ட நந்தி இருபது அடி இருக்கும் அந்த நந்தியோடய அளவு வந்து இருபது அடி மிக பிரம்மாண்டமான நந்தியாக அமைச்சிருக்காங்க இது ஆனால் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட நந்தி அல்ல ஏனென்றால் இவ்வளோ பெரிய நந்தியை வெச்சுருந்தா வந்து நந்தியோடய கோவிலில் இருந்து நந்திக்கு ஆப்போசிட்டில் தான் கோவில்யிருக்கும் ஏன்னா அப்போதான் வந்து அங்கேருந்து ஒரு சூரிய ஒளி வந்து சிவபெருமான் முகத்தில் படும் அது பட்டு வந்து எதிரொலித்து அந்த காட்சியை பார்க்கறதுக்காக அவர் நந்தியை சிறிதாகதான் செஞ்சுருந்தாரு இப்போ வந்து ச நாயக்கர் காலத்தில்தான் வந்து நந்தியை வந்து பெரிய அளவுல செஞ்சுட்டு அந்த ஒரு துளையையும் இருந்துச்சு ஓ சூரிய ஒளி போய் சிவபெருமான் மேலேப்படுற துளையும் இருந்தது அதையும் அடைச்சிட்டு நந்தியையும் பெருசாக உருவாக்கிட்டாங்க அதேப்போல திருச்சுற்று மாளிகைன்னு கோவிலோடய சுற்றுப்புறங்கள்ல இருக்குது திருச்சுற்று மாளிகையில் கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது இன்ன அந்த தூண்களில் கூட கல்வெட்டுகள் நிறையே இருக்குது ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய இந்த கோயிலை நான்தான் கட்டுனன்னறத வந்து ராஜ உடையார் ராஜராஜ சோழன் தேவர் அப்படின்றத வந்து கல்வெட்டில் பதிய பதிவு செஞ்சுருக்காரு ஏன்னா வேறே யாராவது கட்டினதா அப்படின் சொல்லி கூட சொல்லலாம் ஏன்னா உடைய ராஜராஜ சோழ தேவர் அப்படின்றத அவர் கட்டினத வந்து அடையாளப்படுத்தி கூறி இருக்கார் இந்த இடத்துலன்றத நம்ப சொ தெரிஞ்சிக்கணும் சுற்றிலுமே வந்து நிறைய சிற்பங்கள் கல்வெட்டுகள் எல்லாமே செதுக்கப்பட்டிருக்குது அந்த கோயில் வேலைபாடு நடக்கம்போது வந்து வேலை செஞ்ச அனைத்து நபர்களுடைய பேர்களையுமே அந்த கல்வெட்டில் பொரிச்சிருக்காங்க அந்த கோயிலில் நெய் எடுத்து ஊற்றக்கூடிய அந்த ஸ்பூ கரண்டியாக இருக்கட்டும் அதைக்கூட யார் வந்து உபயம் பண்ணிணாங்க அப்படின்றத கூட கல்வெட்டில் பொரிச்சிருக்காங்க இவ்வளோ ரூபாய் கொடுத்ததையும் கூட கல்வெட்டில் அவர் பொரிச்சிருக்காரு அந்த எந்த ஒரு புயல் சுனாமி சூறாவளி எதுலேயுமே ஒரு கல் கூட அசையாமல் இன்று வரையும் இருக்குன்ற மர்மம் வந்து யாருக்குமே தெரியிலை அந்த காலத்தில் கட்டினாங்க ராஜராஜ சோழனுக்கு மட்டுந்தான் அது தெரியும் அவர் ராஜராஜ சோழன் அவர் தந்தையே மிஞ்சுற விதமாக அவரோடய பையன் மகன் ராஜேந்திர சோழன் அவரும் ஒரு கோயிலை அமைச்சிருக்காரு அது எங்கே இருக்குன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அது ஆனால் இப்போ நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் சொல்கிறோம் ஆனால் அப்போ அதோடய ஒரிஜினல் பேரு என்னான்னால் கங்கை கொண்ட சோழிஷ்வரம் அப்படின்றதுதான் அதோடய ஒரிஜினல் பேரே அது வந்து அவர் மகன் எப்படி கட்டினார்னா தந்தையோடய அமைப்பு படி தான் கட்டினாங்க ஆனால் வந்து அதில் சில வந்து முன்வாயில்யிருக்கும் அடுத்தது மூன்று வாயில்களில் மொத்தமாக அமைச்சிருப்பாங்க அதில் முன்வாயில் வழியாகதான் கோயிலுக்கு போகணும் கொடிமரம் இருக்கும் அங்கே உள்ள நந்தி வந்து இருபது அடி உயரமுடையது ஆனால் அதில் வந்து ஒரே கல்லால் அமைந்தது கிடையாது ரெண்டு மூணு கற்கள் வெச்சு தான் செஞ்சாங்க ஆனால் இருபது அடி உயரம் உடையது கோயில் வாயிலில் போகும்போது வடக்கு திசை தெற்கு திசை மேற்கு கிழக்கு இதை கோயில் வந்து கிழக்குப்புறம் பார்த்த வாசல் அமைப்புடன் தான் கட்டியிருக்காங்க இறைவே சிவபெருமான் வந்து ஆ இந்த கோயிலோட மொத்த உயரம் எவ்வளோன்னா இருபத்தியோரடி தா தன் தந்தையோ இரபத் நூத் இரநூத்தி பதினாறு அடி சாரி தப்பாக சொல்லிட்டேன் இரநூத்தி பதினாறு அடி தன் தந்தையோடய கோயில் வந்து தன்னோடய கோயிலவிட பெருசாக இருக்கக் கூடாது என் தன் தந்தைக்கு மரியாத கொடுக்கிற விதமாக தன் தந்தையோடய கோயிலை விட நம்ப செ கொஞ்சம் குறச்சி கட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அவருக்கு மரியாதை தர கூடிய விதத்துக்காக கொஞ்சம் அளவை குறச்சிதான் கட்டினாரு ராஜராஜ சோழனோடய மகன் ராஜேந்திர சோழன் வந்து தந்தையோடய வாரிசு இரண்டாவது மன்னன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோயில் கட்டிவிட்டாரு கட்டும்மோது நிறைய இரண்டடுக்கு மாடிமாரிதான் அதை சுற்றிது சுற்றுச்சுவரிருக்கும் ஆனால் வந்து ஆங்கிலேயர்கள் பிரிஞ்சு அரசு வந்து ஆட்சி செஞ்சப்போ கொஞ்ச நாள் நம்பளை வந்து இது படையெடுத்து அடிமைப்படுத்தி வெச்சுருந்தாங்கள்ல அப்போ வந்து அங்கே உள்ள சுற்று மாளிகை சுவரை என்ன பண்ணிட்டாங்கனா ஒரு அணை கட்டுறதுக்காக அந்த கல்லை எல்லாத்தையும் உடச்சி அந்த அணை கட்டுறதுக்காக அந்த பாதி சுவர்களை வந்து எடுத்துருவும் போயிடுவாங்க அதனால் அந்த கற்கள்லாம் இப்போ வந்து முழுசாக பாதுகாப்பாக இல்லை கொஞ்சம் சுவர்கள் மட்டுந்தான் இருக்குது சுற்றிலும் இருந்த சுவர்கள் எல்லா அங்கே அணை கட்டுறதுக்காக அந்த கற்கள வெட்டி எடுத்துகிட்டு போய் அணை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டாங்க அதனால் பாதி கல்வெட்டுகள் நம்மளுக்கு அதில் போய்டுச்சு சிலைகளும் கொஞ்சம் தான் நம்பளால் பாதுகாக்க முடிஞ்சிச்சி இதை மட்டுந்தான் நம்ப வச்சுருக்கோம் அவர் வந்து தன் தந்தையோடய தஞ்சாவூர் பெரிய கோவிலோடய புகழ் போலவே இன்றும் நிலைத்திருக்கின்றது கங்கை கொண்ட சோழிஷ்வரம் அப்படின் தான் நம்ம சொல்லணுமே தவிர கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்லக் கூடாது நிறைய வந்து அற்புதமான படைப்புகள்லாம் இன்னும் நிறையா இருக்குது அடுத்தபடியாக காரைக்கால் அம்மையார் அவங்க வந்து தமிழோடய மரபு இன்றும் மாங்கனி திருவிழா நடத்தியிட்டிருக்கு காரைக்கால் அம்மையாரோடய அடையாளமாக இன்றும் மாங்கனி திருவிழா நடந்துகிட்டுதான் இருக்குது ஏனா நம்ப வந்து இன்றுமே பண்பாட்டு அடையாளமாக தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி பேசிட்டுதான் இருக்கோம் ஏழு அதிசயங்கள்ல ஒன்று சேர்க்கப்படியாதது மிகப்பெரிய அதிசயோன்றத சொல்லியிருக்காங்க அதேப்போல் தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழிஷ்வரம் அதுக்கப்பா அடுத்தப்படியாக இருக்குது அடுத்தது வந்து காரைக்கால் அம்மையாருங்கறவங்க ஒரு அரசரோடய மனைவி அவங்க வந்து ஒரு அரசர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு மாங்கனியை கொடுத்து இரண்டு மாங்கனிகள் கொடுத்துருக்காங்க அரசிகிட்ட வச்சுக்க சொல்லி அப்புறம் அரசர் வந்து வெளியில் போய்விட்டு வரும்போது சரி ரொம்ப பசியாக இருக்கிறது சரின்னு சாப்பன்னுன்ட்டு மாங்கனியை கேட்கறாங்க கேட்கும்மோது ஒரு மாங்கனி தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு ஏன்னா இன்னொரு மாங்கனியை வந்து ஒரு முனிவர் வந்து ரொம்ப பசியோடு இருந்ததால் அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அதனால் ஒரு மாங்கனியைதான் இவங்க அரசர்கிட்ட கொடுத்தாங்க கொடுக்கம்மோது அரசர் வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்பறம் ரொம்ப சுவையாக இருந்துச்சு அந்த மாங்கனி அதனால் இன்னொரு மாங்கனியும் கொடுங்க அப்படின் சாப்புடணும் அப்படின்ட்டு அரசிகிட்ட கேட்கறாங்க கேட்கும்மோது அவங்க வந்து இல்லை ஒரு மாங்கனிதான் இ கொடுத் முனிவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க கோபமடைஞ்ச அரசர் வந்து என்ன பண்ணிட்டாருனா நீ என்னோடய மனைவியே கிடையாது நீ ஒரு பேய் அப்படின்று சொல்லிடுறாங்க கோபத்துல மனை அவரோடய மனைவியை வெறுத்துவிட்டு அவரு போய்டறாரு அப்புறம் வந்து காரைக்கால் அம்மையார் என்ன பண்றாங்கனால் இறைவனிடம் வரம் வேண்டுறாங்க என்னை என் கணவர் வெறுத்துட்டார் பேயின்னு சொல்லிட்டார் எனக்கு பேயாக மாறுற வரத்தை கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டு பேயாக மாறிடராங்க அதுலேருந்து இந்த கதையோடய நினைவாக இன்றும் மாங்கனி திருவிழா கொண்டாடப்பட்டு வருகின்றது இதுதான் நம்மளோடய பண்பாட்டு அடையாளம் இன்றும் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் தாண்டினாலும் இந்த அடையாளங்கள் மாறவே மாறாது இதுப்போல் பல கோயில்களும் பல சிற்பங்களும் நமது நாட்டின் அடையாளத்தையும் கலாச்சாரத்தையும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய வழிமுறைகளையும் இன்றும் எடுத்து கூறிகிட்டு தான் இருக்குது அதலாம் நம்ப போற்றி பாதுகாக்கணும் பாதுகாத்து நம்மளோடய அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்காக இன்று கீழடியில் நடக்கக்கூடிய அகழ்வாயா இருக்கட்டும் அதில் கிடைக்கிற முதுமக்கள் தாழிக்கள் அவங்க பயன்படுத்தின பானைகள் உணவு முறைகள் அப்புறம் வந்து அவங்க பயன்படுத்தின அணிகலன்கள் ஆடைகள் அதோடய சேம்பில்ஸ்லாம் கிடச்சு அதலாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க இன்றும் வரையுமே நிறைய ஆர்க்கியாலஜிஸ்ட்டு அதவிட பண்பாட்டா ஓ நம்ம முன்னோர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க நம்ப இப்பிடிலாம் வந்து வளர்ச்சியடைஞ்சிருக்கோம் அப்படின்றது தெரியுது உலக அழகி க்ளியோப்பட்ராவோடய தா உருவம் பொரிச்ச ஒரு நாணயமும் இப்போ கிடச்சிருக்கு அது எண்பது அடி ஆழத்துக்கு அடியில் முழுகன அவங்க நகரம் இங்கேருந்து கிடச்சிருக்கு எகிப்தில் அதேப்போல் நமது நாட்டிலையும் நிறைய பொருட்கள் கிடச்சிட்ருக்கும்மோது மக்கள் தாழிக்களா இருக்கட்டும் நிறைய குழந்தைகளோடய அணிகலன்கள் தென் நிறைய பொருட்கள் வந்து நம்பளோடய நாட்டில் கீழஇழிவில் நடக்கிற அகழ்வாய்வு மூலமாக நம்ப தெரிஞ்சிக்கிறோம் அதேப்போல் நிறைய பொருட்களை நம்ம பாதுகாக்கணும் எல்லாமே சிதிலமடையிற நிலையில் இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள ஓவியங்கள்லாம் பாதி சிதிலமடைஞ்சிடுச்சி ஒரு அளவுக்கு இப்போ பாதுகாக்கா வச்சுகிட்ருக்காங்க அப்புறம் வந்து ஒன்று மறந்திருத்தேன் ராஜராஜ சோழிஷ்வரம் கங்கை கொண்ட சோழபுரமில் உள்ள ஒரு சிம்ம கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கும் அதில் வந்து அது சிங்கத்தோடய உருவத்தில் அமைச்சி அது வயிற்றில் ஒரு வாயில் வைத்து அப்படி போகிறமாரிருக்கும் அந்த கிணறு அந்தக் கிணற்றில் இருந்து கங்கை ஆற்றிலேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்றதாக அப்படின்ற கதைகள்லாம் நிறைய இருக்குது அது வாயில் வழியாக போய் நம்ப தண்ணி எடுத்துட்டு வந்து சிவபெருமானுக்கு அருள் அபிஷேகம் பண்ணாங்க அந்தமாரி நிறைய கதைகளிருக்கு அதலாம் நம்ப பண்பாட்டோடய அடையாளன்னே நம்ப சொல்லலாம் அதனால் நம்மளோடய பண்பாட்டை போற்றி பாதுகாக்கணும் எந்த ஆங்கிலேயர்களோடய இ ஒரு இதுக்கும் நம்ம நாடு அடிமையாகிடக்கூடாது நம்பளோடய வரலாற்று பொக்கிஷங்களாம் பார்த்து நம்ப போற்றி பாதுகாக்க வேண்டும்